நம்ம மாவட்டத்துலையே மருதமலை இங்கே பேர் போன மா யா மலை ஆனால் அங்கே தைப்பூசத்துக்கு இந்த பழனிக்கு போகிற கூட்டம் மாதிரியே அங்கேயும் நிறைய கூட்டம் வருதுங்க அந்த மருதமலைக்கு பேர் போன இடம் நம்ம கோயம்புத்தூரு அப்புறம் நம்ம பக்கத்திலையே சிறுமுகையில் இடுவம்பாளையம் ராமர் கோயில் தென் திருப்பதி இந்த மாதிரி கோயில்களெலாம் நிறையா இருக்குது இப்போது இந்த மாசத்தில் எல்லா ஐயப்பனுக்கு மாலை போட்டு எல்லா கோயில்லையும் சுத்திட்டு அப்புறம் மேல் தான் அவங்க ஐயப்பனை பார்க்க போகிறாங்க எப்போது பார்த்தாலும் நம்ம தென் திருப்பதிக்கு போகிற வழியில் நாங்கள் வ நாங்கள் போகிற வழியில் பார்த்தாக்கா நிறைய பஸ்ஸுகள் நின்றுட்டு இருக்கும் அங்க இறங்கி எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுப்போட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க அதே மாதிரி நம்ம ராமர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒவ்வொரு சனிக்கெழமையும் அங்கே விசேஷமான நாள் ராமர் ராமருக்கு சனிக்கிழமைனா பிடிச்ச நாள் அதனால ஒவ்வொரு சனிக்கெழமையும் அங்கே நிறையா நிறையா கூட்டம் வர்றாங்க அப்புறம் திரும்பி இடுவம்பாளையம் அது டு உங்களுக்கு முதல்லே சொல்லி இருக்கிறேன் தமிழ் மாதம் முதல் தேதி அங்கே நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பக்கம் வருவாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க